எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா பக்கத்திலையே காங்கேயம் அப்படிங்கிறது ஒரு ஏரியா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனை நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே பார்க்கலாம் அந்த மாதிரி மருத்துவமனை தனியார் இது நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குண்டடம் ஊடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலையுமே தனியார் மருத்துவமனைகள் இருக்குது கொடுவாயி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதுக்கு மூணும் நடுவில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம் இந்த மூணுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனை நிறைய இருக்குது அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூரும் இருக்குது திருப்பூர்லையும் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் திருப்பூர்ல இருக்கிறவங்களும் வருவாங்க அங்கேயும் வந்து நிறைய வசதிகளோட மருத்துவமனைகளெல்லாம் இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் பார்த்திங்கன்னா குள்ளம்பாளையம்னு ஒரு ஏரியாவில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது குன்றடத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது கொடுவாயி இதில் பார்த்திங்கன்னா கொடுவாயில் அரசு மருத்துவமனையே இருக்குது அது அப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் திருப்பூரும் எங்களுக்கு பக்கம் தான் என்னென்னாலும் நாங்கள் திருப்பூர் வந்து போகிறதுக்கெல்லாம் பஸ் வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இருக்குது அதனால நாங்கள் திருப்பூரும் வருவோம் சின்ன சின்ன சளி காய்ச்சல் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கே குள்ளம்பாளையம் போவோம் இல்லைனா தாயம்பாளையம் வருவோம் அப்புறம் ஏதோ ஒன்றுனா திருப்பூர் ஜிஹெச்சுக்கு வருவோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்கள் ஏரியா மக்களும் அப்படி தான் எல்லாமே வந்து நாங்கள் மெயின் ரோட்டிலருந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டரு தாண்டி தான் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் மெயின் ரோட்டில கொண்டு வந்து வண்டி டூ வீலரை போட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே இருந்து எல்லாருமே எல்லா பக்கம் போய் வரதுக்கு எல்லா சவுகரியமும் இருக்குது அதனால வந்து எங்களுக்கு ஆரம்ப சுகாதாரத்தை பற்றியோ அல்லது அ அரசு மருத்துவமனையை பற்றியோ அல்லது தனியார் மருத்துவமனையை பற்றியோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா வீடுகள்லையும் வண்டி இருக்குது பஸ் வசதி இல்லாத ஏரியா தான் ஆனாலும் எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒரு ரெண்டு வண்டி வீட்டுக்கு ஒரு வண்டி டூ வீலர் வச்சிருக்கிறாங்க டூ வீலர் வச்சிருக்கிறதனால வந்து மெயினான இடத்தில் ஒரு ரெண்டு கிலோ மீட்டரு பக்கம் தான் இருக்குது மெயினான இடத்தில் வந்து திண்டுக்கல் தாராபுரம் திண்டுக்கல் திருப்பூர் அதை மாதிரியான ஒரு பைப்பாஸ் தான் அங்கே கொண்டு வந்து வண்டியை போட்டுட்டாங்கன்னா எந்த நேரம் வேணுணாலும் போய்ட்டு வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு வண்டியை நிறுத்துகிறதுக்கு பாதுகாப்பான வண்டி ஸ்டாண்டுகளும் வச்சிருக்கிறாங்க அங்கே நிறுத்திகிட்டு எப்போ வேணுணாலும் நாங்கள் போய்ட்டு நாங்கள் பார்த்துட்டு எப்போ வேணுணாலும் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை